சமையலில் வந்து தேங்காய் இதெல்லாம் வந்து ஒரு சில இதுக்கெல்லாம் சேத்து போடுவோம் அப்படி அப்படி பார்த்துக்கிட்டீங்கனா இப்போது நம்ம இப்போ ஒரு வெண்டைக்கா கொழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கணும்னா கொஞ்சம் தேங்காய் சேத்து போடுவோம் தக்காளி சாம்பார் உருளக்கெழங்கு சாம்பார் இதுக்கெல்லாம் கொஞ்சம் தேங்காய் சேத்து போட்டு அரைப்போம் அதில் மசாலாவும் கொஞ்சம் சேத்து போடுவோம் கொஞ்சம் மசாலா வாசத்தோடு நல்லாயிருக்கும் அதேமாரி தக்காளி சாப்பாடு நம்ம செஞ்சோம்னா அதுக்கு கொஞ்சம் மசாலா சேத்து போடுவோம் இனிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மைசூர் பாக்கு லட்டு ஜிலேபி இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒன்றுக்கு ரெண்டு பாகமாக போட்டு செய்வோம் சக்கரை இப்போ ஒரு டம்ளரு கடல மாவுன்னா ரெண்டு டம்ளரு சக்கரை யூஸ் பண்ணணும் அதனால அதெல்லாம் வந்து நிறைய அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த சக்கரை அதிகமாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு வரும் இப்போது தேங்காய் வந்து இப்போ பொரியலுலாம் செஞ்சோம்னா இப்போ கீரை பொரியல் முட்டைகோஸு பொரியல் இதுக்கெல்லாம் வந்து தேங்காய் கொஞ்சம் சேத்து போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதனால நாங்கள் வந்து தேங்காய் சேத்து போடுறது மசாலா வந்து கறி கொழம்புக்கு மசாலா சேத்து போடுவோம் அப்போ தான் அந்த மசாலா வாசம் அந்த கறி மணம் வந்து கொடுக்கும் நம்ம வீட்டில் கறி கொழம்புங்கிற வாசம் அந்த மசாலாவில் தான் கொடுக்கும் நிறையா சேத்துக்கிவோம் இதுல அதிகமாக வந்து நாங்கள் நாங்கள் காட்டு சைடில் இருக்கிறதனால எங்களுக்கு நாங்கள் எல்லா கொழம்புக்குமே ஒரு சில இதை தவுர்த்து மீதி எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து தேங்காய் தான் அதிகம் யூஸ் பண்ணுவோம் தேங்காய் இல்லாத கொழம்பு எங்கள் வீட்டில் கிடையாது தேங்காய் வைச்சி தான் நான் செய்வேன் அதேமாதிரி சக்கரை சக்கரை நிறையா யூஸ் பண்ணுவோம்ங்க சக்கரை வந்து இப்போ தேங்காய் மிட்டாயி செய்வேன் அதுக்கு சக்கரை நிறையா பிடிக்கும் அது மாதிரி நிறையா பொருளுங்களுக்கு நான் அதிகமாக இனிப்புலாம் செஞ்சேனா பலகாரம் சுட்டேனாலும் அது இப்போ உளுத்த வடையை அதை வந்து எல்லாரும் உளுத்தம் பருப்பில் சக்கரை போட்டு வெல்லம் போட்டு ஆட்டி செய்வாங்க நான் வந்து பாகு காய்ச்சி அதில் ஊற வைச்சி எடுப்பேன் அது வந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இது ஜிலேபி ஜீரா மாதிரி இது கொஞ்சம் சாஃப்ட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட்றத்துக்கு